இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே திர்ணாமலை பக்கத்தில் மாவட்டத்தில் இருக்கோம் நாங்கள் திர்ணாமலை மாவட்டத்திலருந்து கீழ்பெண்ணாத்தூர் அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டரு இருக்குது நாங்கென்ன இங்கே சுற்றத்தில் வந்து திர்ணாமலை மாவட்டத்தில் வந்து ரொம்ப அதிக பேர் வருவாங்க அதனால நாங்கள் வந்து என் கிராம பஞ்சாயத்துக்கிட்டே இல்லை அந்த அரசாங்கம் கிட்ட நாங்கள் வந்து வாரம் சனிக்கிழமைக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க ஒரு குழ அங்கே போய் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு கடிதமோ இல்லை கோரிக்கை அதுமாரி வெக்கணுன்னா நாங்கள் வந்து இந்த கிராமத்து பஞ்சாயத்துனு ஒன்றுருக்கு நாங்கள் அங்கே போய் நாங்கள் வந்து முறையிடுவோம் அங்கே வந்து சொல்லுவோம் நம்ப மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம்னால ஸோ சுற்றுலாத்தலம் வந்து இங்க ரொம்ப அதிகம் வெளிநாட்டவர் மட்டும் வருவாங்க அப்புறோம் பக்கத்து மாவட்டத்துலிருந்து வருவாங்க ஏன் வெளி மாநிலத்துலிருந்துகூட வருவாங்க ஸோ இது வந்து ஒரு சுற்றுலாதலமான ஒரு எடம் தான் ஏனா இங்க கோவில் அதிகமா இருக்குதுல்லயா அதனாலே நாங்கள் வந்து அங்கே கோரிக்கை வைப்போம் அவங்க வ சுற்றுலாதலம் வரவங்ககிட்ட வருவாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் இருக்க அவங்களுக்கு ஒரு கழிவறை வசதி அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கும் விடுதி அதுமாரி வசதியை ஏற்படுத்தி தரணும்றத்துக்காக நாங்கள் வந்து கோரிக்கை வைப்போம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் அதே மாரி கலைக்டரு கலைக்டரு கிட்டப்போய் முறையிடுவோம் திர்ணாமலையில் இதுமாரி அப்படி நம்ப பண்ணிணாதான் நம்ப சுற்றுலா நம்ப மாவட்டம் வந்து மேம்படும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படி சுற்றுலா மேம்பட்டால்தான் மாவட்டதோட வருகையை கொஞ்சம் அதிகமாக இருக்குது வருமானமும் ஈட்ட முடியும் ஸோ அதனால்தான் நாங்கள் வந்து இதுமாதிரிதான் முறையிடுவோம்